இப்போ நம்ம நாட்டில வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாக தான் இருக்குது அது படிச்சிட்டு நிறைய வாலிப பிள்ளைகள் ஆணும் சரி பெண்ணும் சரி வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தற்காலிகமாக வேலை பார்த்து தான் அவங்க வாழ்க்கைய அவங்க நடத்துகிறாங்க இதுவாக இது இந்த காரணத்தினாலே நம்ம நாட்டில வந்து நிறைய இளைஞர்கள் இளம்பெண்கள் வெளிநாட்டுக்கு செ செல்லகூடிய சூழ்நில உருவாகுது அங்கே நல்ல வேலை கிடைக்குது சம்பளம் நிறைய கிடைக்குதுன்னோன்னே அங்கே போய்ட்றாங்க இன்னொரு இந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு முக்கிய காரணம் நம்ம இந்தியா வந்து மக்கள் தொகையில் அதிகமாக இருக்காங்க அதனாலே போட்டிகள் அதிகமாக இருக்குது வேலைவாய்ப்புகள் குறைவாக இருக்குது இதில் வேற கவர்மெண்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொரோனா வந்ததால இடைக்காலமாக சேர் நிறைய பேருக்கு அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால வருமானம் குறைக்கப்பட்டனால இப்போது வந்து வேலை வந்து ஓய்வு பெற்ற வயதுவரம்பை கூட்டிகிட்டாங்க அறுபது வயதாக்கிட்டாங்க அ இப்போது ஐம்பத்தெட்டு வயசுன்னால் ஓரளவுக்கு இளைஞர்களுக்கு உடனே வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேலேனா அறுபது வயசுனால் எல்லாரும் மெடிக்கல் லீவ் மருத்துவ விடுப்பு போட்டு போட்டு தான் வேலை பார்க்குறாங்க அதுக்கு பேசாமல் வயதையே குறச்சி இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குற மாதிரி ஒரு சூழ்நிலய அரசாங்கம் உருவாக்குனா ரொம்ப நல்லது